இப்போ இருக்கிற சமூக ஊடகங்கள் தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப் சேனலில் அதிகமாக மக்களுக்கு வந்து யூ பயனுள்ளதாக தான் இருக்குது ஏன்னால் இந்த இந்த கொரோனா காலக்கட்டத்தில் மக்கள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கறதுனால் அதிகமாக அந்த யூடியூப் சேனல் அதிகம் பார்த்த ஆரம்மிக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்மிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட ஆரம்மிக்கிறாங்க இதனால் வந்து பார்த்தா அந்த கலைகளுமே வந்து பார்த்தன்னா வளர ஆரமிக்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அதை எதாவது வெ வளையலா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தின்னா மணியாக இருக்கட்டும் அந்த மாதிரி செஞ்சு விற்க ஆரம்மிக்கிறாங்க நம்ம நாட்டுக்கோ இல்லை வெளி நாட்டுக்கோ வந்து விற்க ஆரம்மிக்கிறாங்க அது மூலமும் நிறைய வந்து பார்த்தன்னா வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து வர ஆரம்மிச்சிருக்கு இதே கலைகள்னு சொல்லி பார்க்குறப்ப நிறையா சிலம்பம் நெக்ஸ்ட் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தின்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதை பார்த்து இப்போ வசதியாக இருக்கிறவங்க காசு தந்து போய் கற்றுக்குவாங்க வசதி இல்லாதவங்க வந்து பார்த்தன்னா அதை பார்த்து நிறைய பேர் வந்து கற்றுக்க கற்றுக்கவும் ஆரம்மிக்கிறாங்க அது நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ஆனால் நாம்ம வந்து என்ன பண்ணணும் நல்ல விஷயத்த வந்து அதிகம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் இதுதான் நிறையா மக்களுக்கு வந்து பார்த்தின்னா இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி பார்த்தின்னா அவங்களுக்கு நல்லா யூஸ் நல்லா உதவியாக தான் வந்து இருந்துருக்குது நாங்கள் வந்து பார்த்தின்னா பின்பற்றுகிற கலைகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கள் யூடியூப் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் அதிகம் நாங்கள் போடுவோம் எங்களுக்கு அந்த கலைகள் ரொம்ப பிடிச்சி இருக்குது நாங்கள் அதிகம் கற்றுக்குறோம் அப்படிங்குறதுனால எங்களுக்குத் தெரிஞ்சதை வந்து நாங்கள் யூடியூப் சேனலில் வந்து போட்டதுனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தின்னா மக்கள் வந்து பார்க்குறாங்க அது மூலமா மக்கள் வேறு யாராவது விருப்பம் இருந்தால் அதை வந்து பார்த்தின்னா கற்றுக்க ஆரம்மிக்கிறாங்கன்னா அதில் வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா வந்து இருக்கும் இதனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்குள்ளியே போகாமல் மற்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் அப்படின்னா நமக்கு அப்புறமேட்டு வந்து எதாவது ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் மக்கள் வந்து பார்த்தின்னா அந்த சமூக ஊடக தளத்தை அதிகம் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இதனால் மக்களுக்கும் நிறையா வந்து பார்த்தின்னா நன்மைகள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது